முன்னாடிலான் வந்து ந நவீனமான காலம் இப்போதான் வந்துயிருக்கு அதுக்கு முன்னாடிலான் வந்து ஃபோன் இல்லாமல் ஆனால் இப்போ ஒ ஒரு பத்து வர்ஷத்துக்கு முன்னாடி பட்டன் ஃபோன் அப்படின்னு இருந்த காலம் அதுக்கு முன்னாடிலான் ஃபோனே இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்ட காலத்தில் காலத்திலலான் இருந்துயிருக்காங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது ஃபோனு எல்லத்துக்கிட்டையுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க பே பேடு யூஸ் பண்ணுறாங்க கம்ப்யூட்டரு லேப்டாப்பு எல்லாமே எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு இணையதளம் கையில வந்து ஒரு இணையதளம் இருந்துக்கிட்டேதான் இருக்கு எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கு இப்போ இல்லாமல் அந்தமாதிரி யாரையும் பார்க்கமுல்ல இப்போ வந்து நவீன நவீனமாக எல்லாருமே வளர்ந்துக்குட்டு வராங்க மாதிரி எல்லாமே கையில் வச்சிட்டு தமிழ்நாட்டுலன்னா மு முக் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா இந்தியா இந்தியாவினாலே மொத்த தமிழ்நாடும் அந்தமாதிரி வளர்ந்து வந்துருச்சி இந்தமாதிரிலான் இப்போ வந்து எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு இப்போ வந்து ஒன்று நான் பிளே பண்ணனும் ஆன்லைனில் முன்னாடிலான் அது வந்து கம்ப்யூட்டரு சென்ட்ரு போய் அப்ளை பண்ணும் இப்பயும் போறவங்க இருக்காங்க ஆனால் ஒவ்வொருத்தவங்க ஃபோன்லயே பார்த்து பண்ணிக்கிறாங்க அந்தமாதிரி இருக்கா அதுவும் இல்லாமல் இப்போ வந்து ரிசல்ட்டு வருதா முன்னாடிலான் வந்து ஸ்கூலுக்கு போய்தான் பார்த்தாங்க ஆனால் அப்படி கிடையாது இப்போ போர்டு எக்ஸாம் ரிசல்ட்டு வருதுன்னா அதை வந்து மொபைல்லயே பார்த்துக்குலான் வீட்டில இருந்தே அந்தமாதிரி நவீனமாக காலம் மாறி இருக்கு